வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச சந்தோஷம் நான் என்ன இழந்த அப்படினா வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படினா நிறைய சந்தோஷங்களை இழந்துருக்கோம் ஏன்னால் சின்ன வயசில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டபடுகிற ஃபேமிலி எங்கள் அப்பா வந்து ட்ரிங்ஸ்க்கு வந்து ரொம்ப அடிக்ட்டானவங்க அதனால நாங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் வந்து படிக்கிறதிலேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் இப்போ வந்து தீபாவளிக்கு பார்த்திங்னா எல்லாேருமே சூப்பராே டிரஸ் போட்டிருப்பாங்க நாங்கள் வந்து சிம்பிள்லாக டிரஸ் தான் போட்டிருப்போம் ஏன்னால் எங்கள் அப்பாவால் எங்கள் அப்பா கூலி வேலை பார்த்துட்டு இருந்ததுனால் எங்களால் வந்து அதை தான் எடுக்க முடியும் அப்போ நம்ம அந்த சந்தோஷம் தானே நம்மளைவிட பக்கத்தில் உள்ளவங்க நல்லா போட்டிருக்காங்க நம்மளால போட முடில்லங்குறதே அதுவே ஒரு ஒரு மன வருத்தம் தானே அதெல்லாம் வந்து நாங்கள் இழந்துருக்கோம் அது மாதிரி எல்லாேரும் வந்து வெகேஷனுக்கு டூர் போவாங்க ஆனால் எங்களால் போக முடியாது ஏன்னால் அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட மணி கிடையாது ஸோ அந்த சந்தோஷத்த இழந்துருக்கோம் எல்லாேருமே வந்து எல்லாேருமே ஜாலியாக இருப்பாங்க எங்களால் வந்து ரொம்ப சந் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படினா ஆனால் பண பணம் உள்ளவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸில் இருப்பாங்க நாங்களெளாம் வந்து கொஞ்சம் கம்மி அந்த மாதிரி வந்து நிறைய சந்தோஷங்கள் வந்து நான் வாழ்க்கையில் இழந்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்க அப்படினா ஸ்கூல் படிக்கும் போது நமக்குனு ஒரு நம்ம நம்ம நம்ம வந்து இப்படிதா இருக்கணும் அப்படின்ட்டுனு அப்பா ஒரு வரைமுறை வச்சுருப்பாங்க இந்த மாதிரி போக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகக்கூடாது எங்கேயுமே போகக்கூடாது அப்படினு சொல்லிட்டு எது கேட்டாலும் அப்பா இது அப்பாவை கேட்டு தான் வந்து நாங்கள் வாங்கணும் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவது அந்த மாதிரி சந்தோஷங்களெளாம் இழந்துருக்கோம் காலேஜ் படிக்கும் போது கூட எல்லாேரும் ஐவி டூர் போவாங்க ஆனால் எங்கள் அப்பா எங்களை அனுப்பவே மாட்டாங்க அந்த சந்தோஷத்தை நான் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணி இழந்துருக்கேன் ஏன்னால் டூர்ங்கிறது பெரிய விஷயம் இல்லையா அவங்க எல்லாேருமே கேரளா போனாங்க கேரளா போயிட்டு போடோயெலாம் காமிக்கும் போது நானெலாம் டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ் வீட்டில் உட்காந்து அவ்வளோ அழுகை அழுதிருக்கேன் எதுக்கு என்னை அனுப்பமாட்டேன்ட்டிங்க இங்கே பாருங்க எல்லாேரும் எப்படி என்ஜாய் பண்ணியிருக்காங்க என்னால் என்ஜாய் பண்ணவே முடியல அப்பா என்ன சொல்லுவாங்க இப்போ வேணாம்மா நம்ம இருக்கிற சுட்சிவேஷனில் இப்போ வேண்டாம் நம்ம அப்புறமே என்ஜாய் பண்ணிப்போம் உனக்கெனு ஒரு லைப் கிடைக்கும் அப்போ என்ஜாய் பண்ணிக்கோ அப்படினு சொல்வாங்க அதெலாம் நான் இழந்த பெரிய சந் பெரிய விஷயம் அந்த ஐவி டூரெலாம் என்னால் இன்னுயும் மறக்கவே முடியாது அவங்க எல்லாேருமே நான் பண்ணுறேன் உனக்கு எல்லாமே அப்படினு அப்பாவுக்கு வந்து காசு கொடுக்க முடியாமலும் இல்லை இருந்தாலும் ஏன் அனாவசியமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போவது அப்படிங்கிறதுனால அதை அவங்க அவாய்ட் பண்ணிணாங்க அது மாதிரி எங்கே ஒரு தேட்டராக இருக்கட்டும் ஒரு பீச்சாக இருக்கட்டும் எங்கேயுமே தேட்டரெலாம் நான் பார்த்ததே இல்லை காலேஜ் படிக்கும் போதில் இப்போ உள்ள பசங்களெளாம் ஜாலியாக போகிறாங்க ஜாலியாக வராங்க ஆனால் நானெலாம் வந்து காலேஜில் வந்து காலேஜ் படிக்கும் போது தேட்டர் பக்கமெலாம் போனதே கிடையாது திருவிழாக் கூட அப்பா அம்மா கூட போயிட்டு திரும்பி வந்துடுவோமே தவிர ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் என்ஜாய் பண்ணி போனதே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்னா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அஃப்டர் மேரேஜ் சொல்லவே வேண்டாம் எப்படியும் ஹஸ்பண்ட் கூட தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் சுற்றவே முடியாது ஸோ அதுதான் நான் பெரிய இழந்த பெரிய சந்தோஷமே இப்பேக்கும் அது கிடச்சிட்டா அப்படினா ஃபேமிலி கூட போகிறோம் ஃபேமிலி ட்ரிப்பாக போகிறோம் அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் வந்து அங்கே இழந்த விஷயத்த வந்து நாங்கள் ஃபேமிலியோடு ஃபேமிலி மூலயமா சாடிஸ்ஃபை பண்ணிக்கிறோம் பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுற ஒரு சந்தோஷம் வந்து இதில் கிடைக்காது ஃபேமிலிங்கிறது நம்ம எப்படி இருக்குணும்னு தெரியுமில்லையா இப்படிதான் இருக்குணும்ன்ட்டு நம்ம ஒரு நேர் பாதையில் தான் போகமுடியும் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கே பிடிச்சத சாப்பிட்டுட்டு அப்படிருப்போம் இங்கே வந்து இப்பே பார்த்திங்னா ஃபேமிலி ட்ரிப்புங்கும்போது மாமனார் மாமியார் கொழுந்தனார் எல்லாேருமே இருப்பாங்க அப்புறம் சித்தி சித்தப்பா அப்படிங்குற மாதிரி எல்லாேருமே இருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கும் நம்மளால் ஓவராக என்ஜாய் பண்ணமுடியாது ஸோ அந்த வரைமுறைக்குள்ளே தான் நம்ம போயிட்டு ஃபேமிலி ட்ரிப் போவோம் பட் ஆனால் அந்த சந்தோஷமே கிடைக்காம இருந்ததுக்கு இந்த சந்தோஷம் வந்து எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக தெரியுது